நான் வந்து ஒரு பனியன் கம்பெனியில் வேலை பார்த்தேன் நாலு வருஷம் கோவில்பாளையம் அகஸ்டின் கம்பெனி அங்கே வந்து ஒரு லேடி வந்து ஒரு மூணு மாதம் யோகா சொல்லி கொடுத்தாங்க அப்போது வந்து நிறைய ஜென்ஸு லேடிஸு நிறைய பேர் எல்லாம் லைனில் நிற்பாங்க லைன் லைனாக நிற்க வச்சு யா யோகா சொல்லி கொடுப்பாங்க அதே மாதிரி பண்ணிகிட்ருந்தோம் காலையில் எட் எட்டு மணிலேருந்து எட்ரை வரைக்கும் அது முடிஞ்சோவுன்னே பாடுறவுங்க பாடுங்க கவிதை சொல்றவங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போது நாங்கள் யோகா பண்ணிவிட்டு ஸ்டேஜு ஏறி நான் தான் ஃபஸ்ட்டு அப்போ என்னைய சொன்னாங்க நீங்கள் தான் வந்து பிள்ளையார் சுழி வச்சுருக்கீங்க அப்படின்னு பேரெல்லாம் கேட்டுவிட்டு அந்த லேடி ஸ்டேஜில் ஏறி மைக் கொடுத்து பாட சொன்னாங்க அதோட என்னைனோட ஒரு பையனும் நின்றுட்டு பாடினான் பாதி பாட்டு பாடுனோன்னே அவங்க வந்து பாடினாங்க அப்போது அந்த நேரம் எனக்கு கொஞ்சம் நடுக்கம் இருந்துச்சு ஒரு மூணு மாதம் சொல்லி கொடுத்தாங்க ஒரு நாலு அஞ்சு பாட்டு பாடிவிட்டேன் அப்போது நானே தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போவேன் யாருமே போக மாட்டாங்க அப்போ எப்படி போனீங்க பயம் இல்லையா நடுக்கம் இல்லையா இவ்வளோ பேர் முன்னக்கு அப்படியெல்லாம் கேட்பாங்க எனக்கு ஃபஸ்ட்டு பாடும் போது நடுக்கம் இருந்துச்சு அப்புறம் அப்புறம் நடுக்கமே இல்ல எனக்கு எப்போடா பாட போகணுன்னு தான் எனக்கு தோணும் அப்படின்னே நான் சொல்லுவேன்